என் வீட்டுக்கு பறவைகள் அதிகமாக வர வைக்கிறதுக்காண்டி நான் மரங்கள் நிறையா வாங்கி நட்டு வப்போம் கொய்யா மரம் இல்லைனா வாழை மரம் ஆல மரம் இந்த மாதிரி நிறையா மரங்கள் நட்டு வச்சனால பறவை எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டு சகச்சகமாக வரும் அதுங்க அப்போயே சகஜமாக வரனால் அதுகளுக்கு வந்துவிட்டு தன்னால் அதுவே கூடு கட்டி முட்டை பொரிக்கும் முட்டை பொரிக்கிற குஞ்சுகளுக்கு உணவுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அதுக்கு நாங்களே வந்துட் நிறையா ஹெல்ப் பண்ணுவோம் கூடும் நாங்களும் நிறையா கட்டி கொடுப்போம் சில சமயம் அந்த கம்பு கேழ்வரகு தானிய வகைகள்லாம் எல்லாமே போட்டு நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படியே தண்ணியலாம் வந்துவிட்டு அதுக்கு பறவைகள் குடிக்கிறதுக்கு ஏற்ற மா மாதிரி அழகாக நீட்டாக ஒரு சின்ன டப்பால் வந்துவிட்டு எடுத்து வச்சி செட் பண்ணி கொடுப்போம் கூடு கட்டும் கூடு கட்டி நாங்களே கொடுப்போம் பானையில் ஓட்டை போட்டு அது தங்கறதுக்கு ஏற்ற மாதிரி வசதி வச்சி கொடுப்போம் இந்த மாதிரி நிறையா பறவைகள் வந்து தங்கறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் நிறையா ஹெல்ப்ஸ்லாம் அதுக்கு பண்ணுவோம் எங்கள் வீட்டுக்கும் அந்த பறவைகள்லாம் நிறையா வந்து தங்குங்க அது குட்டி போட்டு குஞ்சு பொரிச்சு அது அதுக்கு மேலே குட்டி போட்டு குஞ்சு பொரிச்சின்னு நிறையா பறவைகள் வரும் இதை மாதிரி நிழல் மரம் அப்புன்னு இந்த இயற்கையோட இருக்கிறனால நல்லாயிருக்கும்